ஹலோ ஹலோ வணக்கம்

இந்த வெட்டிங் ப்ளானிங்லேருந்து பே பேசுகிறீங்க நீங்கள் ஆ இந்த மேரேஜ்ஜு பொ பொண்ணுக்கு நம்ம பொண்ணுக்கு மேரேஜ்ஜு இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணுவீங்கள்லே ஓகே ஓகே நம்ம அந் கல்யாண மண்டபத்தில் அந்த இ இண்ட்டீரியர் டெக்கரேஷன்னு உள்ளுக்குள்ளே ஹால் டெக்கரேஷன்னு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி ம் ம் கேட்டரிங்கு எல்லாம் பண்ணிக்கொடுத்துர்ணும் சரிங்கம்மா ஆமாம் அந்த கொஞ்சம் ஃபோட்டோகிரஃபெல்லாம் உங்களுக்கு இது இருக்கில்ல பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ப்யூட்டீஷன் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுவீங்களா பொண்ணுக்கும் பண்ணுற மாதிரி ப்யூட்டீஷன்

இல்லை ப்யூட்டீஷன் ப்யூட்டீஷன் ம் அதுவும் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த கொ டோட்டலாக அந்த கொட்டகை அரேஞ்ச் பண்ணுறது அந்த வெளியில் அந்த டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக நல்லா பண்ணணும் ஆ கேட்ரிங் கேட்ரிங்கு இதெல்லாம் வந்து நம்ம செட்டிநாடு ஐட்டங்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பார்க்குற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணணும் ஆ ஆ ஆ ம் மெ மெனு வந்து நாங்கள் கொடுக்குற மெனுப்படி நீங்கள் பண்ணிக் கொடுப்பீங்களா சார்

ஆ அந்த டெக்ரேஷனெலாம் எனக்குக் கொஞ்சம் எப்படிருக்குன்றது இந்த வாட்ஸ்ஆப்பில் கொஞ்சம் இப்போ அனுப்பி விடுங்க அந்த மேடை அலங்காரம் இருக்கில்ல மேடை அலங்காரம் அப்புறம் அந்த வாசலில் பண்ணுறது ஆமாம் அப்புறம் அந்த ட்ரம் செட்டு ஆர்கெஸ்ட்ராவும் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும் ம் ஆர்கெஸ்ட்ரா

ஓ ஏ டு இஸட்டும் நீங்கள் பண்ணுறீங்க ம் ம் ம் அது தான் நீங்கள் எனக்கு அந்த டெக்கரேஷன் இது மட்டும் கொஞ்சம் வாட்ஸ்ஆப்பில் அனுப்புனீங்கன்னால் நான் அதை நான் பார்த்துட்டு வேறு ஆ பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம என்ன பார்த்தது பிடிச்சத பார்த்துட்டு நம்ம நேராக பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நீ நீட்டாக பண்ணிடணும் பணத்தைப் பற்றி பிரச்சின இல்லை நமக்கு அமௌண்ட்டாக அமௌண்ட்டெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை பக்காவாக இருக்கணும் சூப்பராக பண்ணிடணும் ஓகே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இது எல்லாம் பண்ணுவீங்கள்லே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே சார் ஓகே சார் நான் மறுபடிக்கா உங்களுக்கு நான் கூப்பிட்றேன் எல்லாம் வீட்டில் பேசிவிட்டு நான் உங்களுக்கு கால் ஓகே ஓகே ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ